சின்ன வயசில் வந்து நாங்கள் வந்து நிறையா பயணம் செஞ்சுருக்கோம் ஆனால் வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போயிருக்கிறோமே தவிர ரொம்ப தூரமான பயணம் வந்து எங்களுக்கு வந்து போகவும் முடியாது இப்போ வந்து நாங்கள் வந்து வள்ளியூருக் வள்ளியூருக்கு வந்து அடிக்கடி போவோம் அப்போ வந்து போகும்போது கொஞ்சம் நிறைய ட்ராவல் ப பயணம் பண்ணும்போது நிறைய இதை பார்த்து நம்ம இது பண்ண மாதிரி இருக்கும் நிறைய இதை நம்ம கற்றுக்குற மாதிரியும் இருக்கும் அங்கே பாட்டி வீட்டுக்கு எல்லாம் போவோம் பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி போய் தங்குகிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து பயணம் பண்ணும்போது நிறைய விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கிற மாதிரியும் இருக்கும் அப்புறோம் வந்து தூத்துக்குடிக்கு போயிருக்கோம் மாதாக் கோயிலுக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து நிறைய இதானே இதெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ பயணம் செய்யறது வந்து கொஞ்சம் நல்லது அப்படிங்வோம் இப்போ காலேஜிக்கும் போவும்போது நாங்கள் வந்து எப்போவுமே பயணம் பண்ணிவிட்டு தான் டெய்லியும் போயிவிட்டு வர மாதிரி தான் இருக்குமே தவிர அங்கேயே ஸ்டே பண்ணி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது அதனால் என்னுடைய எங்கனாலுமே நான் ட்ராவல் பண்ணிவிட்டு போயிவிட்டு வந்துருவேன் தனியானாலும் நாங்கள் அடிக்கடி போகற ப்ளேஸ்ன்றது வந்து திருநெல்வேலிக்கு தான் அடிக்கடி போயிவிட்டு போயிவிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் வள்ளியூருக்கும் போவோம் திருநெல்வேலிக்கு அடிக்கடி போயிவிட்டு அந்த வர மாதிரி இருக்கும் அதனால் என்னுடைய பயணம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்